நாடகம் பார்ப்பன் டிவியில் ஆன்மீக சொற்பொழிவு கேட்பன் பக்கத்து வீட்டுக்காரர் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு வாக்கிங்காட்டம் நடந்துட்டு வருவோம் அது போக மற்றபடி படமெல்லாம் அவ்வளோக்கா பார்க்க மாட்டோம் முக்கியமாக பக்தி பாடல்னா பார்ப்போம் பக்தி பாடல் கேட்போம்